ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாங்க சார் ஓகே சார் உங்களுக்கு எத்தனை நாள் பிளான் மாதிரி சார் வேணும் எத்தனை நாள் பிளான் மாதிரி சார் வேணும் உங்களுக்கு ஓகே சார் மூனு நாள்னால் எங்கே கோயில் கோயில் சுத்துகிற மாதிரி கோயில் ஃபேமஸான கோயில் சுத்துகிற மாதிரிங்களா சார் ஓகே சார் உங்களுக்கு வந்து மெயினானா உங்களுக்கு ஆ ஓகே சார் அப்போ நம்ம மூணு நாள் இருக்குது சார் ஒரு ஒரு நாள் ஒரு பேக்கஜ் பண்ணிக்கலாம் சார் ஒரு நாள் வந்து கோயில் இன்னொரு நாள் மலைங்க இன்னொரு நாள் கொஞ்சம் மியூசியம் மாதிரி எதனால் இருந்தால் பேக்கஜ் மாதிரி பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ நீங்கள் ஒரு மெம்பருக்கு வந்து அதே தௌசண்ட் மெம் தௌசண்ட் ருபீஸ் தான் சார் வரும் உங்களுக்கு மூண் நாள்னால் உங்களுக்கு வந்து முப்பதாயிரபா வந்துடும் சார் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை மெம்பர் எத்தனை பேர் சார் வந்திருக்கீங்க அப்போ முப்பதாயிரரூபா வந்துடும் சார் மூணு நாளைக்கு ப்ளான் உங்களுக்கு ஃபுட்டும் நாங்களே பரொவைட் பண்ணுற மாதிரி வந்துடும் சார் உங்களுக்கு பேக்கேஜ் மாதிரி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் சார் சார் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக வந்துடும் சார் வெஜ் தான் சார் போடுறோம் நாண்வெஜ் பேக்கேஜ்னால் ஒரு டு ஹண்ட்ரட் எஸ்ட்ரா வரும் சார் ஒரு ஆளுக்கு ஓகே சார் நாண்வெஜ் பேக்கேஜே போட்டுறேன் சார் அதெலாம் ஒன்றும் நோ ப்ரோப்ளம் சார் உங்களுக்கு தங்குறதுக்கும் நாங்களே அரேஞ் பண்ணுற மாதிரி வேணுமா ஓகே சார் நாங்களே அரேஞ் பண்ணிடுறோம் உங்களுக்கு நாளைக்கு நான் மார்னிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சார் உங்களை நான் ஆ ஓகே சார் நான் மார்னிங் கால் பண்ணுறேன் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே சொல்லுங்கள் சார் அங்கே நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் சார் த்ரீ டேஸ் பேக்கேஜ் நம்ம புக் பண்ணிக்கலாம் சார் நான் லிஸ்ட் அனுப்பிடுறேன் சார் இன்னும் ஒரு ஆஃப்பனவர்ல அனுப்பிடுறேன் சார் மொத்தமாக ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்